ஏங்க வெளியில் போயிருந்தேங்க அன் டைம் ஆயிடுச்சிங்க இந்த மாதிரி பஸ்ஸுக்கு காத்திருந்தேங்க ஆனால் வந்து பஸ்ஸே வரலிங்க எவ்வளோ நேரம் ஆகி பஸ்ஸே வரலிங்க இருந்தாலும் பக்கத்தில் நீங்கள் வந்தீங்க வந்தோனையே நாங்கள் கேக்கங்காட்டியும் சரி நீங்கள் எங்கே போகுணுன்னு சொன்னீங்க நீங்கள் நாங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் கொண்டாந்து எங்கள் வீட்டுக்கு ஸேஃப்டியாக கொண்டாந்து அன் டைமில் விட்டிங்க இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்றதுக்கோ ஒரு டீ குடிக்கிறதுக்கோ அங்கங்கே நிறுத்த சொல்லையில் வந்து நீங்கள் நிறுத்துனீங்க ரொம்ப சந்தோஷங்க யாரும் இந்த மாதிரி ஒரு உதவிகள் வந்து டக்குன்னு செய்யமாட்டாங்க நீங்கள் வந்து செஞ்சதில் எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஏதோ இந்த அளவுக்கு நீங்கள் உதவி செஞ்சது நாங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க ரொம்ப சந்தோஷங்க

ரொம்ப சந்தோஷங்க பரவாலிங்க ரொம் ஸேஃப்டியா கொண்டாந்து இங்கே வீட்டிலயே கொண்டாந்து விட்டதுனால ரொம்ப நன்றிங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷங்க